ஓய்வூதியம் மற்றும் பிற நீண்ட நிதி இலக்குகளை நம் திட்டமிடும் விதத்தில் வங்கி மற்றும் காப்பீடுகள் வந்து என்னென்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஓய்வூதியம்னா பென்ஷன்னு சொல்லுவோம் அந்த ஓய்வூதியம் வந்து நமக்கு எப்படி தரும் அப்படின்னா ஒரு அறுபது வயதுக்கு மேல ரிட்டயர் ஆகிட்டோம் அப்படினா நமக்கு இந்த ஓய்வூதியம் பென்ஷன் அப்படின்றது நம்பளுக்கு வரும் இப்போ ஒரு வீட்டில் கணவர் வந்து கவர்மெண்ட் வேலையில் இருந்து அரசு பணியில் இருந்து அவங்க தவறிவிட்டாங்க இறந்துவிட்டாங்க அப்படின்னால் அவங்களுக்கான பென்ஷன் பணம் அவங்களுடைய மனைவியின் பெயருக்கு வரும் முதல்ல ஓய்வூதியம் என்னென்ன ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஓய்வூதியம் எப்படி பெறலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் ஓய்வூதியோங்கிறது முதல்ல கணவன் மனைவி இரு பேரும் இருக்காங்க இப்போது கணவன் மனைவியில் கணவருக்கு அரசு பணி அவருக்கு வயது அறுபது ஆகிறது அப்டின்னு வச்சுகிட்டோம்னால் அறுபது வயதுக்கு மேல் அவருக்கு பென்ஷன் வரும் அவர் ஒரு அறுபத்தைந்து வயது வரைக்கும் இருக்கிறாரு அறுபத்தைந்து வயதில் இறந்துட்றாரு அப்படின்னா அந்த அறுபத்தி ஐந்து வயதில் இறந்ததும் அவருக்கான பென்ஷன் பணம் அவருடைய மனைவிக்கு அவருடைய மனைவியின் பெயரில் வரும் அவங்களுடைய மனைவி என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்க வந்து இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அவரோடைய கணவனினுடைய பென்ஷன் மனைவிக்கு வரும் அந்த பென்ஷன் தொகையை நம்ம எப்படியெல்லாம் பாதுகாக்கணும் அப்படினா வங்கியிலயே வங்கியில் வந்து நம்ம போட்டு அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வச்சு கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஃபேமிலியை ரன் பண்ணிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து பென்ஷனாக மாதம் மாதம் வரும் அந்த தொகையை நம்ப வங்கியில் வந்து செலுத்திட்டு அதில் வர கூடிய வட்டி தொகையை வச்சு நம்பளோடைய வாழ்க்கையை வந்து ரன் பண்ணலாம் காப்பீடு காப்பீடுங்கிறது இப்போ எல்லோருக்கும் அரசு பணிங்கிறது கிடைக்கிறது கிடையாது அரசு பணியில் இருக்கிறவங்களும் காப்பீடு செய்யலாம் இல்லாதவர்களும் காப்பீடு செய்யலாம் இந்த காப்பீடு செய்றனாலே நமக்கு என்ன பெனிஃபிட் அப்டின்னு சொல்லி பார்த்தன்னா இப்போ சில பேருக்கு வந்து கல்யாணம் ஆகுது அவங்களுக்குனு சில குழந்தை குட்டிகள் இருக்காங்க அவங்களுக்குனு ஒரு பொறுப்புணர்வு வருது அப்போ அந்த குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்காக அந்த வீட்டினுடைய தலைவர் வந்து வேலை பார்க்க செல்கிறார் அப்போ அவருக்கு எதிர்பாராத விதமாக போகிறாங்க போயிட்டிருக்கம்போது விபத்து ஏற்படுது அந்த மாதிரி விபத்துகள் ஏற்படும்பொழுது நம்ம ஆல்ரெடி லைஃப் இன்ஸுரன்ஸ் வந்து நம்ப கட்டியிருந்தோம் அப்படின்னா அந்த தொகையிலேருந்து நமக்கு ஹெல்ப்லைன் கொஞ்சம் அமௌன்ட் தருவாங்க அது மாதிரி நம்ம குழந்தைகளுக்காக சேவிங்ஸ் நம்ம வெச்சுட்ருக்கும்பொழுது நமக்கு ஒரு ஆக்ஸிடெண்ட் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படினா கூட அது நம்மளுக்கு இந்த இன்ஸுரன்ஸ் வந்து யூஸ் ஆகும் பேங்கில் கொடுத்தோம் அப்படினா வட்டி வட்டியின் முதலாகதான் பெற முடியும் அதே நம்ம காப்பீடு செஞ்சோம் அப்படி இன்ஷுரன்ஸ் பண்ணிணோம் அப்படின்னா நம்ம கொடுத்த தொகைக்கு வட்டியும் கிடச்சிடும் நமக்கு போதுமான நேரத்தில் உதவிகளும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கபோது நம்ம எல்லோருமே லைஃப் இன்ஸுரன்ஸ் அப்படின்றத இன்ஸுரன்ஸ் வந்து எல்லாருமே எடுக்கலாம் அது ஒரு குட்டுத்தான் அது ஒரு குட்டை அதை நம்ம எல்லாருமே பண்ணலாம் இந்த மாதிரி பேங்கில் பண்ணுறதும் நமக்கு சேவிங்க்ஸு சேஃப்ட்டியான ஒன்றுதான் சேஃப்ட்டி நம்மளுக்கு எப்போ தேவை அப்படின்றப்போ நம்பளாக போய் என்ன செஞ்சிக்கலாம்னா எடுத்துக்கலாம் ஸோ நம்பளோடைய பணத்தை பேங்கில் வச்சாலும் நல்லாயிருக்கும் இன்ஸுரன்ஸ் பண்ணிணாலும் நம்பளுடைய காப்பீடுகள் மூலமாகவும் நமக்கு பலன்தான் கிடைக்கும்